அதிகமான காய்ச்சல் இந்தமாரி இருந்தால் நாங்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கோம் அதே நான் என்னோடய உடம்புக்குன்னு வீட்டு வைத்தியம் பார்த்ததுனா கொஞ்சம் சளி இருந்துச்சின்னால் துளசி அப்பறம் இஞ்சி இது ரெண்டையும் நல்லா நசுக்கி அதில் தேன் கலந்து சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்பறம் இந்த வெத்தலை வெத்தலைய வந்து மிளகோட வச்சி நசுக்கி அதிலருந்து சாறு எடுத்து தலை தலை வலிக்கு அப்ளே பத்து மாதிரி போட்டோம்னா தலைவலி நிற்கும் அதுக்கப்பறம் தலை வெத்தலை ஓமம் அரிசி அப்புறம் வந்துட்டு கொஞ்சண்டு மிள இது கிராம்பு இதை வந்து எண்ணெயை தேங்காய் எண்ணெய்ல வந்து கொதிக்க விட்டு அந்த எண்ணெயை வந்து நம்மளுக்கு சளிப்பிடிச்சிருக்குற நேரமும் சரி சா அந்த குளிர் காலத்துலேயும் சரி நம்ம தேய்ச்சிக்கிட்டோனா சளி பிடிக்காது சளியும் சரி ஆகிடும்